தமிழ் மொழி தெரியாதவங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லிப்பார்ப்போம் தமிழில் பேசிப்பார்ப்போம் புரியலனு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எப்படி என்ன பாஷையோ தெரியாது அது அது எங்களுக்கு தெரிஞ்சிதுனா நாங்கள் அதுக்கு தகுந்தாப்புல அவங்களுக்கு பேசுவோம் அது எங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நாங்கள் கை வா கை வழியாக ஜாடை பண்ணி இந்தமாதிரி மொழி ப பயிர்க்கிற மாதிரி நாங்கள் இந்த மாதிரி பண்ணிக்குவோம் மற்றபடி எல்லா பாஷையும் தெரியணுலாம் யாருக்கும் சொல்ல முடியாது அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷ தான் அவங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரிஞ்சது தான் எங்களுக்கு தெரியும் அதனால நம்ம எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்குறது தான் மற்றப்படி எல்லாம் பெரிய பெரிய விஷயமே ஒன்னும் இல்லை ஒருத்தருக்கு மொழி சொல்லித்தரணும்னா பெரிய விஷயமே இல்லை அவங்களுக்கு தெரிந்த மொழி நம்மளுக்கு தெரிஞ்சால் நம்ம சொல்லிக்கொடுக்குலாம் அப்படி இல்லைனா நம்மளுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு தெரிஞ்சது நம்மளுக்கு தெரியலனா நம்ம ச கைலேயே சைகை பண்ணி சொல்லிக்கொடுத்துக்குலாம் அவ்வளோ தான் பெரிய விஷயம் இல்லை